எங்களுக்கு நிறைய நெலம் இருக்குது நிலத்துல இது இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வந்து சேர்ந்தது மயில் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் அது நெல் வயலில் வந்து நெல் வ வெளைஞ்ச பிறகு சாய்ச்சி சாய்ச்சி சாய்ச்சி அந்த நெல்லுலாம் எடுத்து சாப்பிடும் எவ்வளோ சாப்பிட்டு போய் போகுது விடுங்கன்னு சொல்லிட்டு சாமிக்கு தானே ஆகுதுன்னு பார்த்தாக்கா அதுங்கள்லாம் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அது ஈஸியாக இருக்கும் அதல்லாம் பாக்கறதுக்கும் அழகா இருக்கும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டு தோகையை இது வானம் மூடிக்கின்னு அதுக்கு காற்று அடித்தா போதும் ஒரு வானம் மூடிக்கின்னு ஒரு காற்று போல் வந்துட்டுனா அதுகளுக்கு தெரியுது நல்லா தோகையை விரித்து அழகாக ஆடும் ஆக்கறப் பா அது ஆடுறப்போ நல்லா கண்கொள்ளாக் காட்சியாக இருக்கும் பார்ப்போம் நாங்கள் பார்த்து பார்த்து இருக்கிறதுனால எங்களை பற்றி பயப்படாது எங்களை பார்த்து பயப்படாது அது பயப்படாமலே நமக்கு தெரிஞ்சவங்க நல்லா இது மாதிரி ஆகிடுச்சி அது பழக்கமாக ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு போகும் திருப்பி அங்கே தான் இருக்கும் எங்களை பற்றி பார்த்தாலும் ஓடாது அது அதாவது வெளியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா குழந்தைங்கள இட்டுக்குன்னு அது இதுன்னு பார்க்கறதுக்கு வந்தாங்கன்னாக்கா அது பார்க்கறது இதை ஓ விரட்றது கல் எடுத்து அடிக்கிறது அப்படி இப்படி பண்ணாக்கா பயந்துக்கின்னு ஓடிவிடும் திருப்பி அவங்கள்லாம் போன பிறகு கொ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்து க கல்லில் கில்லுல மறைஞ்சி இருந்து திருப்பி வந்து சேந்துடும் நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம் அது மயிலை பற்றி நமக்குத் தெரியுது அவங்கள பார்க்கறவங்களுக்கு புதுசாக பார்க்கறவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அழகாக தெரிகிறதுனால அவங்கள கிட்டேயிருந்து பார்க்க தெரியும் கா இது எடுத்துக்குவாங்க செல்லில் பிடிச்சிக்குவாங்க அதை பார்ப்பாங்க அதை துன்புறுத்துகிற மாதிரி அவங்களுக்குத் தெரியாது இதுங்களுக்கு தெரியும் பயந்து போய்விடும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நம்ம பாக்குறமே நல்லா இருக்குதே சொல்லிட்டு பா இருக்கட்டும்ன்னு தான் அவங்க நினைப்பாங்க இருந்தாலும் அதுங்க என்னத்த கண்டுதுங்க நம்மள தொந்தரவு பண்ண வர்றாங்கன்னு சொல்லிட்டு பயந்துக்கின்னு பறக்கும்ங்க திருப்பி ஒரு நாள் ரெண்டு நாள் சென்று வந்துடும் அது அந்த இடத்துக்கே வந்து நின்னுவிடும் மயிலை பற்றி வெள்ளை கொக்கு இருக்கும் நாங்கள் நல்லா சேடை ஓட்டிவிடுவோம் எங்கே இருக்கிற கொக்கு ஓ ஆயிரக் கணக்கு சொல்லவே முடியாது நிறைய வெள்ளை கொக்காகவே இருக்கும் பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்கும் கண்கொள்ளாக் காட்சியாக இருக்கும் இன்றைக்கெல்லாம் பார்த்துருந்தா கூட சாப்பிடணுன் நமக்குத் தோணாது பொழுது போகிறதே தெரியாம இருக்கும் அப்புறம் நெல் நட்டுவிட்டு சேடை ஓட்டினதுலேருந்தே வந்துடும் அது ஓட்டி தண்ணி பாய்ச்சினோம்னா தண்ணிக்கும் அதுக்கும் எப்படி பிடிக்குமோ தெரில வந்துடும் அதில் இருக்கிற புழுப் பூச்செல்லாம் எடுத்து சாப்பிட்டு அதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் அப்புறம் நடவு நட்டுவிட்டோம்னா நடவை போட்டு மிரிச்சி துவைக்கும் ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நடுறோமே மிரிச்சி தொவைச்சதுன்னா அந்த நெ நடவெல்லாம் மடங்கி போய்டுச்சின்னா மறுபடியும் எழ்ந்திரிச்சி நிற்க முடியாது நடவில் அப்டியே ஒடைச்சிக்கொன்று நம்ம பயப்பட வேண்டியதா இருக்கும் இருந்தாலும் அதை வந்து போ ஜவ் பேப்பரை அதை இதை பிடிச்சிக் கட்டி ஒரு பயத்துக்காக நாங்கள் சுற்றி துணியை கிணிய கட்டி அதுக்கு இதுக்குன்னு வெடியெல்லாம் வெடிக்க மாட்டோம் இந்த மாதிரிலாம் வெச்சிடுவோம் அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு இப்படி அப்படி நாங்கள் பார்த்து ஓட்டிவிட்டோம்னாக்கா அப்பறம் அது நிலையா நின்னுவிடும் அந்த நெல் பயிர் அதுக்கு மேலே அது ஒன்றும் பண்ணாது அது களை பறித்து இருக்கிற வரைக்கும் அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் அது அங்கே தான் சுற்றி சுற்றிக்கின்னு இருக்கும் அதையும் பார்க்க வர்றவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க அதை நல்லா தூண்டிலில் மீன் பிடிக்கலான்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து பிடிச்சி அது ஏதாவது பிடிச்சி கிடிச்சி அதை எடுத்துன்னு போய் மீன் பிடிக்கிறதுக்கு அதை உபயோகப்படுத்துவாங்க போல் இருக்குது நாங்கள் எங்கள் எதிர்க்க இருந்தால் பண்ண மாட்டாங்க இல்லாட்டினா பிடிச்சின்னு போவாங்க அதான் கொக்கு தெரியும் எங்களுக்கு